விளையாட்டை ஊக்குவிக்கறதுக்குச் சிறந்த பயிற்சியாளர் தேவை அதுமாரி மாணவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்குவிக்க அவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் நிறையாக வந்து நிறையா ஊக்குவிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு செயல்திறன் பயிற்சி போன்றவை இன்னும் நிறையா நன்று கொடுத்து அவர்களுடைய இந்தப் பயிற்சிக்கு தே தேர்வுக்குச் செய்ய வேண்டும் மற்றும் பயிற்சியாளர்கள் மூலம் அவர்களுக்கு நிறையாக விளையாட்டுக்கு எப்படி எப்படி பண்ணுவது என்பதை ஊக்குவிக்கறதுக்கு நல்ல ஒரு ட்ரெய்னர் வேண்டும்